மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரம் ஒம்பது ஒம்பது ஆயிரத்தி எந்நூற்றி அம்பது பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிர தி தொண்ணூற்றி ஏழு